எங்கள் பகுதியிலேனு சொல்லப்போனால் பலதரப்பட்ட கலாச்சார குழுக்கள் வாழ்றாங்க அவங்க வந்து இந்துஸ் கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம் அப்புறம் அந்த இந்துஸ்லேயே வந்து தச்சர் நெசவு நெய்கிறவங்க இதுமாதிரி பல குழுக்கள் வாழ்கின்றாங்க தொழிலால அவங்க அவங்களும் ஒவ்வொருத்தவங்களும் தனிதனியாக இருந்தாலுமே அவங்க வந்து அவங்க அவங்க வேலையை சரிவர செஞ்சிகிட்டு இருப்பாங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை திருவிழாக்கள் இல்லைனா மேரேஜ் ஃபங்க்ஷனு அப்புறம் காதுகுத்து இதுமாதிரி ஃபங்க்ஷன் பல வித ஃபங்க்ஷன் இருக்குது அவங்க அவங்க வேலையை அவங்க அவங்க செஞ்சு இருந்தாலும் நாங்கள் வந்து இந்தமாதிரி ஃபெஸ்டிவல் டைமு அதுக்கு அப்புறம் வீட்டு ஃபங்க்ஷன்ஸ் இதுமாதிரி வச்சாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து தகவல் பரிமாறிக்குவோம் தகவல் பரிமாறிகிட்டு எல்லாம் சேர்ந்து ஒரு குழுவா சேர்ந்துதான் செயல்படுவோம் நா நாங்கள் வந்து அவங்க அவங்களும் அவங்க அவங்க கலாச்சாரத்தை பின்பற்றி அவங்க அவங்க தெய்வத்தை முதற்கடவுளாக வச்சு கும்பிட்டாலுமே ஒரு பிரச்சனை ஒரு கஷ்டம் அப்படினு வந்துடுச்சினா நாங்கள் எல்லோருமே வந்து பலதரப்பட்ட குழுவா இருக்க நாங்கள் அத்தனை பேருமே வந்து ஒரே குழுவா செயல்பட்டு ஒருத்தருக்குரிய பிரச்சனைகளை தீர்த்து அவங்கள வந்து நல்வழி படுத்திவிட்டு மறுபடியும் வழக்கம் போல் எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்துவாக இருந்தாங்கன்னா அவங்க வீட்டில் தீபாவளி பண்டிகை கொண்டாடுறாங்க அப்படினா அவங்க வீட்டில் பிரியாணி இதுமாதிரி ஸ்நாக்ஸ்ஸு முறுக்கு அச்சு முறுக்கு இதுமாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் தயாரிப்பாங்க செய்யுவாங்க அவங்க வீட்டில் அதை என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து கிறிஸ்டின்ஸ்ஸு முஸ்லீமு அவங்களுக்குலாம் வந்து தீபாவளி பரிசு அப்படினு சொல்லிவிட்டு கொடுப்பாங்க அதேமாதிரி கிறிஸ்டீன்ஸெலாம் வந்து நியூ இயரு கிறிஸ்து பிறப்பு இதுமாதிரி இதுக்கெலாம் கேக்கு கேக் வாங்கிக்கொடுத்து அ பிரியாணி சமைச்சு அவங்க கொடுப்பாங்க முஸ்லீம்ஸெலாம் வந்து பார்த்திங்கனா அவங்களுடைய முக்கியமான நாளான பக்ரீத் பண்டிகை அந்தமாதிரி விஷேச நாளில் அவங்க அவங்க ஸ்டைலில் என்ன சமைப்பாங்களோ அதுமாதிரி சமைச்சு அந்த நாட்களெலாம் வந்து உணவு பரிமாற்ற முறையிலெலாம் செஞ்சுக்குவோம் அதேமாதிரி வருடத்துக்கு ஒரு தடவை ஏதோ திருவிழாக்கள் வச்சாங்கன்னா உன் உங்கள் உங்கள் கலாச்சாரம் வேறு எங்கள் கலாச்சாரம் வேறு அதுமாதிர்லாம் இல்லாமல் நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக செயல்பட்டு ஒன்றா சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோம் ஃபங்க்ஷன்ஸ் எது வச்சிருந்தாலும் அவங்க அவங்க வீட்டு ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே நாங்கள் என்ன பண்ணுவோம் அவங்க அவங்க வீ அவங்க அவங்க மண்டபத்தில் வச்சிருந்தாலும் சரி அவங்க வீட்டில் வச்சிருந்தாலும் சரி போய்ட்டு நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்து விழாவ சிறப்பிச்சு கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் நாங்கள் வந்துடுவோம் ஸ்கூல்லயெலாம் பார்த்திங்கனா பல பலதரப்பட்ட கலாச்சார ப பசங்களெளாம் வந்து படிக்க இந்துஸ்ன்னா இந்துஸிலே பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துதான் ஸ்கூலில் எப்படி வந்து ஒரு சின்ன பிள்ளைங்க வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒற்றுமையாக சேர்ந்து படிச்சு சந்தோஷமாக ஒற்றுமையை காட்டுறாங்களோ அதேமாதிரி தான் நாங்களும் வந்து எங்கெங்கே கிறிஸ்டினு இந்து முஸ்லீம் அப்படீன்ற பாகுபாடு இன்றி மனிதர்கள் அனைவரும் ஒருத்தர் தான் அனைவரும் மனிதர்கள் என்றாலே எல்லாம் ஒரே மனிதர் அப்படின்ற இது வந்து ஒரே இனத்தவர் அப்படின்ற குறிக்கோளை பின்பற்றிக்கிட்டு நாங்கள் எல்லோருமே வந்து ஒற்றுமையாக செயல்பட்டு வாழ்வோம் ஒருத்தர்க்கு பிரச்சனை அப்படினு சொன்னால் அவன் கிறிஸ்டினு அவன் முஸ்லீம் அதனால் அங்கே போகக்கூடாது அப்படீன்றதுலாம் இல்லாமல் ஒருத்தவங்களுக்கு பிரச்சனைனா ஃபஸ்டு அவங்க மனிதன் மனிதனுக்கு எப்படி நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத யோசிச்சு நாங்கள் போய்ட்டு உடனே அத்தனை கலாச்சார மக்களும் ஒன்று சேர்ந்து ஒருத்தருக்கு உரிய பிரச்சினை தீர்த்து வச்சுட்டுத்தான் அடுத்து எந்த வேலையாக இருந்தாலும் பார்ப்போம் இதுமாதிரி பல விஷய விஷேச நாட்களாக இருந்தாலும் சரி அவங்க ஒருத்தவங்க வீட்டில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்தவொரு இதாக இருந்தாலும் நாங்கள் எங்கள் ஒற்றுமையை காட்டி எல்லோரும் ஒன்று அடிக்கடி ஒன்று சேர்ந்து போகிறோம் ஓகே